ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கள் மேடம் நாங்கள் டூரிஸ்ட்டு கைடு மேடம் தமிழன் டூரிஸ்ட்டு கைடு சொல்லுங்கள் மேடம் சரிங்க மேடம் ஆமாம்ங்க மேடம் ஆமாம்ங்க மேடம் இருக்குங்க மேடம் இருக்குங்க மேடம் அதாங்க மேடம் ஆ பண்ணலாங்க மேடம் பண்ணலாங்க மேடம் இப்போ வந்து பார்த்திங்ன்னா மேடம் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்கள்ல மேடம் ஃபர்ஸ்ட்டு அதாவது கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வந்த அப்போ ஃபர்ஸ்ட்டு போர்ச்சுக்கல்ஸ் வந்தாங்க போர்ச்சுக்கல்ஸ் அடுத்தது வந்து டேனியர்கள் வந்தாங்க அதாவது டேனிஷ் வந்தாங்க அப்போ டேனிஷ் வரப்போ அப்போ வந்து மேக்சிமம் வந்தவங்க எல்லாமே வந்திங்ன்னா ஷிப்பு தானே அப்போ வந்து டிரான்ஸ்போட்டு அப்போ மாதம் நடந்த டிரான்ஸ்போட் எல்லாமே ஷிப்பில் தான் வந்தாங்க அப்போ பிளைட் இல்லாதனால் எல்லாமே ஷிப்பில் வர அப்போ இப்போ போர்ச்சுகல்ளாம் வந்தாங்கன்னா அந்த காலிக்கட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க இந்த கேரளா பக்கம் போயிட்டாங்க இவங்க டேனிஷ் வந்தப்போ என்ன பண்ணிட்டாங்ன்னா நம்ம தரங்கம்பாடி அதாவது நம்ம தமிழ் நாட்டு நேராக தரங்கம்பாடியில் வந்து அவங்க ஏறிவிட்டாங்க மேடம் ஆ அதனால வந்துவிட்டு அவங்க அங்கேயே பக்கத்திலையே வந்து ஒரு கோட்டையை கட்டிவிட்டாங்க அப்போ டேனிஷ் கோட்டையை வந்து கட்டிவிட்டாங்க அது வந்து பார்க்க வேண்டிய பிளேஸ் தான் மேம் அது வந்து ரொம்பவுமே ஹிஸ்டாரிக் பிளேஸ் தான் அது அதுக்கு நியர் பை பிளேசஸ்ன்னா கோயில் தான் மேடம் இருக்கு இப்போ அதில இருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோ மீட்டர் பக்கத்தில் வந்து அனந்த மங்களத்தில் வந்து ஒரு ஆஞ்சனியர் கோயில் பேமஸ்சு இப்போ ஆல்ரெடி நீங்கள் திருக்கடையூர் அந்த கோயில் வந்து அபிராமி கோயில் வந்து அது அந்த அறுபதாங் கல்யாணம் பண்ணுறது வந்து பேமஸ்சு அதான் நீங்கள் ஆல்ரெடி வரேன்னு சொல்லுறிங்க நீங்கள் அது மாதிரி இப்போ நம்மல் ஆ இப்போ நம்மல் சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேடம் தாராளமாக பார்க்கலாம் மேம் எல்லாமே பக்கத்து பக்கத்து பிளேஸ் எல்லாமே வந்து வித்தீன் ஒரு ஃபைவ் கிலோ மீட்டர்ஸ்ஸில் இருக்க பிளேஸஸ் தான் மேடம் அது எல்லாமே வந்துவிட்டு ஆ இருக்குங்க மேடம் இருக்குங்க மேடம் இருக்குங்க மேடம் இருக்கு நம்மள்கிட்ட டிரான்ஸ்போட்டுமே இருக்கு மேடம் நம்மள்கிட்ட டெம்போ டிராவல்லர் இருக்கு

அது கொஞ்சம் கிலோ மீட்டர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்மள்கிட்ட கம்மியாக தான் மேடம் இருக்கும் ஒரு என்ன நம்ம ஒரு ஒரு ஃபோ ஃபோர் தவுசண்ட் வரும் மேடம் ஆமாம் மேடம் இல்லை இல்லை அது எல்லாமே இன்க்ளூடட் தான் மேடம் அந்த பேக்கேஜ்லையே எல்லாமே வந்துரும் மேடம் கைடு கியைடு எல்லாமே வந்துரும் நீங்கள் அதை தவிர்த்து வேறு எதுன்னா பே பண்ண வேண்டியது இல்லை நீங்கள் ஃபோர் தவுசண்ட் பே பண்ணா போதும்

அப்படி ஒன்றும் பண்ண வேண்டாம் மேடம் நீங்கள் நம்ப ஆ இது வெப்சைட்லையே கொஞ்சம் புக் பண்ணிவிடுங்க மேடம் வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க

ஆ புக் மட்டும் பண்ணிவிடுங்க எங்களுக்கு இன்டிமேஷன் வந்துரும் மேடம் இதை தவிற எதாவது பிற தகவல்கள் தேவைப்படுதா மேடம் உங்களுக்கு இட்ஸ் ஓகே மா ஓகே மா ஓகே மா